தர்மபுரி மாவட்டத்தின் காலநிலை சிறப்பாக இருக்குது எங்கள் பகுதியில் வந்து அதிக வெப்பமோ அதிக குளிரோ அதிக வெள்ளமோ கிடையாது மழை வந்து ஓரளவுக்கு மிதமாகவே பெஞ்சிட்டுருக்கும் அதிக அளவில் பயிர் செய்யக்கூடிய பகுதி தர்மபுரி மாவட்டம் சிறுதானியமும் அதிக அளவில் விளையக்கூடிய பகுதியும் தர்மபுரி மாவட்டந்தான் காலநிலைக்கு ஏற்றார் போல சிறு விவசாயமும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இங்கே அதிகமாகவே இருக்குது பணப்பயிர்களும் அதிக அளவில் தர்மபுரி மாவட்டத்தில் தான் இருந்து போயிக்கிட்டு இருக்குது விளையவும் செய்யுது விற்பனையும் ஆகுது அதில் வந்து மெயினாக புளி மாங்காய் தேங்காய் இதுபோன்ற பயிர்கள் வந்து வெளியில் போயிக்கிட்டு இருக்குது நமக்கு உடலுக்கு தேவையான சிறுதானிய பயிர்களும் காலத்திக்கு ஏற்றார்வாறு தர்மபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் சிறுதானிய பயிர் பண்ணுறாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இது உடலுக்குத் தேவையான வா ராகி கம்பு சோளம் சாமை கேழ்வரகு தினை இது போன்ற அதிக அளவு சிறுதானிய பயிர் பண்ணுறாங்க காலநிலை வந்து வெப்பமும் எங்கள் உடலுக்கு ஏற்றார்வாறுதான் வெப்ப நிலை மாற்றமும் இருக்குது மழையும் அதிக வெப்ப வெள்ளமெல்லாம் அடித்து போகிற அளவுக்கெல்லாம் மழை இல்லை இங்கே கொஞ்சம் சில காலங்களில் மழை இல்லாமல் இருக்குது அந்த டைமில் வறட்சி ஏற்பட்டுருக்குது அதுக்கும் கொரோனா பின்னாடி இப்போ ஓரளவுக்கு மிதமான மழை வந்து விவசாயம் இப்போ நல்லா செழிப்பாக போகிற அளவுக்குத்தான் விவசாயத்துக்கு தேவையான மழை வந்து இப்போ வந்து கொண்டுதான் இருக்கிறது வெப்ப நிலையும் எங்கள் ஊரில் தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் இருக்குது குளிரும் நாங்கள் தாங்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த பகுதியில் குளிர் மழை வெய்யில் எல்லாமே சூப்பராக இருக்குது